குழந்தைகள் வந்து ஓய்வு நேரத்தில் அதிகமாக வந்து எங்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கும் சரி ஸ்கூலுல் போய்விட்டு வர குழந்தைகள்களா இருந்தாலுமே சரி ஸ்கூல் போகிறோமா வந்து பேக்கை வச்சுட்டு ஃபிரெஷ் அப் ஆகிட்டு டிரெஸ் மாற்றிக்கிட்டு நேராக போய்விட்டு விளாட ஆரமிச்சுடும்ங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் தான் சின்ன கொழந்தைலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து கண்ணுமே அதிகமாக பாதிக்கப்படுது அது யாருக்குமே இங்கே தெரிய மாட்டேங்குது அது தான் உண்மையுமே கூட நம்மெல்லாம் ஓடி ஆடி விளாண்டா தான் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குமே தவிர வேர்க்கணும் உடம்பு வேர்த்தாக தான் ஒரு புத்துணர்ச்சியோடு நம்மளால் அடுத்த அடுத்த வேலையை செய்ய முடியும் அதை விட்டுவிட்டு கொழந்தைங்க வந்து சின்ன கொழந்தைலே வந்து ஃபோனை வச்சுகிட்டு உட்காந்துகிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சுங்கனா அதே மாதிரி எப்படி என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரில ஆனால் இப்போ எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா ஓய்வு நேரத்தில்னு இல்லை எல்லா நேரத்துலேயுமே வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு மட்டும் தான் உட்காந்துருக்குதுங்க அது வந்து சரியே கிடையாது